எங்கள் ஊர் பக்கம் வந்து நிறையா கொசு கடித்ததுனால இந்த மலேரியா அதை விட டைப்பாயிடு அதிக நிறைய பேருக்கு வருது எனக்கே கூட ரெண்டு தவா தொடர்ந்து வந்துருச்சு எங்கள் பக்கத்து வீட்லெலாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் இந்த வயிற்றுப்போக்கு நிறையா வருது வயிறு வலி வாந்தி இந்தமாதிரி நோயெல்லாம் இங்கே வருது அது வந்து பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் கேட்கறது இல்லை சுத்தமாக வச்சுக்கோங்கடா கை காலெலாம் கழுவுங்கடானாலும் அதனால வந்துடும் மாட்டிங்குது இப்பெல்லாம் அதிகமாக காய்ச்சல் வருது மாறி மாறி இருமல் இந்த சளியும் இருமலும் தான் அதிகமாக வருது மொத்தம் ஒரு டீ குடித்தாக்கூட எல்லாம் இருமுகிறாங்க அது முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்தெல்லாம் மீண்டு வரணும்